வருங்காலத்தில் வந்து இப்போ என் பையனுக்கு வந்து நான் விவசாயம் எப்படி பண்ணணும் என்னங்கிறதை நான் அவனுக்கு சொல்லி கொடுப்பேன் ஏன்னா வந்து நமக்கு மு முதுகெலும்பு வந்து விவசாயந்தான் விவசாயம் இருந்தால் மட்டுந்தான் நம்மளால வாழ முடியும் நமக்கு சாப்புடுற சாப்பாடு எல்லாம் வந்து நமக்கு விவசாயத்தில் இருந்து தான் கிடைக்கிது அதனால் வந்து நான் எங்களோடய விவ விவசாயம் அழிஞ்சி போயிடக்கூடாதுங்கிறதுக்கு உசரம் என் பையனுக்கும் நான் சொல்லி கொடுப்பேன் எப்படி பயிர் பண்ணணும் எப்படி அதை அறுவடை பண்ணணும் அதை எப்படி பராமரிக்கணும் அப்டிங்கிறதெல்லாம் என் பையனுக்கு நான் தெளிவாக எடுத்து சொல்லுவேன் வந்து இப்போது எங்கள் எங்கள் ஊரு சைடு வந்து நெல்லு கம்பு மஞ்சள் கிழங்கு பாக்கு மரம் தென்னை மரம் இந்த மாதிரி தான் நாங்கள் அதிகம் விளைவிப்போம் வெத்தலை கொடி இது மாதிரி தான் நாங்கள் அதிகம் விளைவிப்போம் அதெல்லாம் எப்படி பண்ணணும் எப்படி வளர்க்கணுங்கிறத என் பையனுக்கு நானு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குகிறேன் சொல்லி கொடுத்து அதை அதை அவனையும் ஒரு விவசாயி ஆக்க தான் நான் விரும்புகிறேன்